எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தேவை இருக்க மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க தான் அவங்களுக்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி சிறப்பு தேவை இருக்க மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடமே இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த காது கேக்காத பசங்களுக்குல்லாம் வந்து இந்த மாதிரி லேங்குவேஜ் சைடு லேங்குவேஜ் சொல்லி தர்றது கண்ணு தெரியாத பசங்களுக்குல்லாம் வந்து இந்த பிலைம் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதை அந்த போர்டில் அந்த லெட்டர்ஸ் கற்றுக்குடுக்குறது இந்த மாதிரி வந்து நிறையா அவங்களால முடிஞ்சதை வந்து அவங்க பண்ணுறாங்க ஆனால் இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஸ்கூல் வந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது